மாடுகளை வாங்குவதற்கு சந்தைகளே சிறந்த இடம் என்று சொல்வார்கள் சந்தையில் வாங்கிற மாடெல்லாம் அவ்வளோ வந்து ஒரு சிறப்பாக இருக்காதுங்க நம்ம தெரிஞ்சவங்க மூலிமா வீடுங்களில் வளர்க்கப்படுற மாடை போய் நம்ம பார்த்து வாங்கிறது தான் புத்திசாலித்தனம் சந்தையில் நிறைய ஏமாற்றிட்றாங்கங்க மொதல் ஈத்து மாடு ரெண்டாவது ஈத்து மாடுன்னு சொல்லி வயதான மாடுங்களை கூட நம்மள்ட்ட விற்றுருவாங்க அதுக்கப்புறம் மாடுங்களை வந்து நிறைய தண்ணியை குடிக்க வச்சு நல்லா குண்டாக இருக்கிறது மாதிரி அந்த மாதிரியும் கொஞ்சம் காட்டி சந்தையில் விற்றுருவாங்க இதே நம்ம பழக்கப்பட்டவங்கக் கிட்டே சொல்லி வச்சு இந்த வீட்டுங்களில் வளர்க்குற மாடுங்களை நேரில் போய் நம்ம பார்த்து ஒரு பல்லா ரெண்டு பல்லா மொதல் ஈர்த்தா ரெண்டாவது ஈர்த்தா இப்படியெல்லாம் நம்ம போய் கேட்டு அந்த மாடு வளர்க்குறவங்கள்ட்டயே நம்ம கேட்டு நம்ம வாங்கிறதுதான் சிறப்பு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அது நமக்கு நல்ல பழக்கத்துக்கும் வரும் நல்ல ஒரு வீடுங்களில் வளர்க்கப்பட்ட மாடுன்னாக்கால் நல்ல வைக்கல் புல் இந்த மாதிரி கழனி தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கும் சந்தையில் இருக்கிற மாடுங்கள் வந்து இப்போ பண்ணையில் வச்சுருந்த மாடுங்கள் கூட்டத்தோடு இருந்த மாடு அதுங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தனியாக வச்சுருக்கம்போது அந்த ஏக்கத்துலேயே கூட இரை எடுக்காது புது இடங்குறதுனால வைக்க எடுக்காது கஞ்சி குடிக்காது அந்த மாதிரிலாம் அதை பழக்கத்து கொண்டு வர்றதே கஷ்டம் சந்தையில் வாங்குனாக்கால் அதனால் வீட்டுங்களில் வளர்க்கிற மாடை வாங்கிறது தான் ரொம்பவும் நல்லது நல்ல விஷயம் அதுவும் ஒரு கன்றுக்குட்டி போட்டுச்சா அதுதான் ஒரு மொதல் ஈத்தா ரெண்டாவது ஈத்தா அப்படின்னு கேட்டு வாங்கணும் ஏன்னால் ரொம்ப வயதான மாடுங்களையும் நம்ம வாங்கிட்டோம்னாக்கால் அது நமக்கு லாபம் கொடுக்காது பால் கறக்கிறதும் குறைஞ்சி போய்விடும் பாலும் கூடாது நம்ம என்ன வந்து தீவனங்களெல்லாம் வைச்சாலுமே பால் வந்து கூட கறக்காது இதே சின்ன வயது மாடுங்கள் அதாவது ஒரு பல் ரெண்டு பல் வந்தது மொதல் ஈத்து ரெண்டாவது ஈத்துன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அது மாதிரி உள்ள மாடுங்களை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னாக்கா அதைப் ப நம்ம தீவனங்கள் நிறையா வைக்கும்போது பாலுமே கூடும் நல்லா பால் நிறையா கறக்க செய்யும் அதுமாதிரி நம்ம வீடுங்களில் பார்த்து போய் மாடுங்கள் வாங்கிறதுதான் நல்ல விஷயம் ஏன்னால் மாட்டுக்கு வந்து எந்த வித எந்த வித வியாதிகளாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் ஏமாற்றியெல்லாம் விற்க மாட்டாங்க இந்த சந்தையிலேயெல்லாம் வந்து நல்லா ஆரோக்கியமான மாடு அப்படின்னு சொல்லி நல்ல நூ ஏதாவது உடம்பு முடியாத மாடுங்களை கூட விற்றுருவாங்க நம்ம போய் அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு என்ன செஞ்சுது ஏன் இரை எடுக்க மாட்டேங்குது என்ன ஏது எது செஞ்சாலுமே நம்ம போய் யா கேட்க முடியாது ஏன்னால் சந்தையில் வாரத்துக்கு ஒரு முறை வந்து விற்றுட்டு போகிறதோட அவங்களோட வேலை முடிஞ்சு இதே பழக்கப்பட்டவங்கக் கிட்டே வீடுங்களில் வளர்க்குற மாடுங்களை நம்ம போய் வாங்கினோன்னால் மாடு ஏங்க இரை எடுக்க மாட்டேங்குது அதோட பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு நம்ம அந்த வளர்க்கவங்க வளர்த்தவங்கக்கிட்டே போய் நம்ம கேட்டு அந்த மாட்டை நம்ம வசப்படுத்த முடியும் சந்தையில் வாங்கிற மாடுங்களை அது மாதிரி நம்ம செய்ய முடியாது ஆனால் டாக்ட்ருகிட்ட நம்ம ஒரு வாட்டி கூட்டிகிட்டு வந்து காமிச்சுக்கிறது நல்லதுதான் டாக்ட்ரு நம்ம மாடு வாங்கிகிட்டு வந்த கையோடு வீட்டுக்கு வந்து டாக்ட்ரை நம்ம பழக்கம்ன்னா நம்ம ரெகுலராக மாடுங்கள் வளர்க்கறதுனால நமக்கு மாட்டு டாக்ட்ரும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அதனால் டாக்ட்ரை கூப்பிட்டு வந்து நம்ம காமிச்சுக்கிறது நல்லது தான்